தமிழ் மாநிலத்து தன் தமிழ் தான் தாய்மொழி தமிழ் மொழியில படிச்சவங்களுக்கு நிறையா சலுகை தராங்க இப்போ கூட தமிழ் மொழியில படிச்சவங்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் தராங்க இந்த மாதிரி தமிழ் மொழியில் வந்து நிறைய பங்கு இருக்கு நம் மாநிலத்தில் மாநிலம் பேரே வந்து தமிழ்நாடு தான் ஸோ தமிழ் தான் ஃபுல்லாக மாநிலம் ஃபுல்லாகவே தமிழு தமிழ் பற்றி சொல்லனும்ன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் தமிழ் வந்து ஒரு இனிமையான மொழி ஒரு பேசுகிற பேச நம்ப பேசுகிறதுக்கும் சரி எழுதுகிறத்துக்கும் சரி நம்ப உணர்ச்சிகளை மற்றவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் சரி ஒரு ஏற்ற மொழி அப்படின்னா அது தமிழ் மொழி தான் வேறு எந்த மொழியிலும் இந்த மாதிரி ஒரு சலுகை கிடயாது தமிழ் மொழியில மட்டுந்தான் நம்மளால் நம்ம நினச்சத நினச்சா மாதிரி நம்ம நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும் தமிழ் மொழி வந்து எனக்கு தமிழ் மொழியை பேசும் போதே அது வந்து தமிழன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெருமை தான் மாநிலத்தோட கல்வி முறையில தமிழ் மொழி பங்கு என்னனா தமிழ் மொழி தான் ஃபர்ஸ்ட்டு லாங்குவேஜ் ஸோ நம்ம அதை எல்லாருமே தமிழ் மொழியில லாங்குவேஜ் படிப்போம் அது இங்க்லீஷ் மீடியம் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியம் படிக்கிறவங்கலாம் சரி தமிழ் மொழியில கண்டிப்பாக ஒரு புக் படிப்போம் தமிழ் மொழியில் படிக்கிறவங்க வந்து நிறைய சலுகை கிடைக்கிது கவர்மெண்ட்லந்து வந்து நிறைய சலுகை தராங்க தமிழ் மொழியில படிக்கிறவங்களுக்கு சைக்கிள் சைக்கிள் கம்ப்யூட்டர் அப்படின்னு தமிழ் மொழியில படிக்கிறவங்களுக்கு தராங்க தமிழ் மொழியை வந்து நம்ம பேசுகிறதே ஒரு பெருமை தான் தமிழ் மொழியும் பேசும் போது இல்லை நமக்குள்ளே நம்ம தமிழன் அப்படின்னு சொல்கிறதுக்கான பெருமை படணும் தமிழ் மொழியை பேசுகிற போது நம்ப சந்தோஷப்படணும் அதுக்காக பெருமைப்படணும்